கிராமப்புற விளையாட்டு நகர்ப்புற விளையாட்டு அப்படினா கிராமப்புற விளையாட்டுனா என்னன்னா சில்லுக்கோடு ஓடிபிடிச்சி அப்புறமே வந்து பல்லாங்குழி கண்ணாம்மூச்சி அப்படிங்கிறதெல்லாம் கிராமப்புற விளையாட்டு நகர்ப்புற விளையாட்டுனா நகர்ப்புறத்து விளையாட்டில் என்ன பொதுவானா அந்த ஃபோனில் விளையாடுறது பப்ஜி கேம்மு ரிங்கு

அது வந்து தமிழ் புத்தகத்தில் அது ஒரு அது ஒரு பாடலாக அப்டிங்கிறது கொடுத்துருக்காங்க பாரதியார் கூட ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படிங்கிறது பாரதியார் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு அது கிராமப்புற விளையாட்டு தான் இருக்கும் கிராமப்புற விளையாட்டுங்கிறது ஒரு உடல் பயிற்சி விளையாட்டு அப்படினு வந்து சொல்கிறாங்க அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இது வந்து வெளியில் வெளில அலைஞ்சி விளையாடுவாங்க இது வீட்டுக்குள்ளேயே விளையாடுறாங்க அதனால் வந்து வெளியில் வந்து விளையாண்டால் ஒரு உடல் சுறுசுறுப்பு அதெல்லாம் கிடைக்கும் வீட்டக்குள்ளேயே உட்காந்து ஃபோனை நோண்டுகிறது டீவி பாக்கிறது அதெல்லாம் வந்து என்ன அதெல்லாம் வந்து சோர்வாக இருக்கும் அதனால் வந்து கிராமப்புறம்ல உள்ள பிள்ளைங்க தான் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க நகர்புறத்தில் உள்ள மக்கள் வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க ஆக்டிவ் இருப்பாங்க ஆனால் கிராமப்புறத்தோட நகர்ப்புற மக்கள் தான் நிறையா கற்றுப்பாங்க குழந்தைங்களே இப்போ இருக்கிற காலத்தில் வந்து நகர்ப்புறம் தான் ரொம்ப இம்பார்ட்டனா இருக்குது ஏன்னா அவங்க தான் மொபைலைப் பற்றி எல்லாத்தையும் பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க கிராமப்புற மக்கள் வந்து அவ்வளவாக இன்னும் தெரிஞ்சுக்கல அவங்களுக்கு அவ்வளவாக நாலேஜும் கிடையாது கிராமப்புற மக்கள் பெண்களுக்கான பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவாக விளையாட்டும் இருக்காது அவங்க சமைப்பாங்க அப்படியில்லனா அறுப்பு அறுக்க போவாங்க அது மட்டுந்தான் பண்ணுவாங்க வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாலேஜூம் இருக்காது ஓகேவா கிராமப்புற மக்கள் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா சமைப்பாங்க பக்கத்து வீட்டில் நின்று கதை பேசுவாங்க இது தான் அவங்களோட வேலையாக இருக்கும் ஆனால் நகர்ப்புற மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க தனக்கொன்றுனா தன் வேலை அப்படினு தனக்கு மட்டுந்தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டில் இருப்பாங்க அதனால் அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னா இப்போ நகர்ப்புற விளையாட்டுனா கிராமப்புற விளையாட்டுனா என்ன அப்படிங்கிறதும் இருக்காது ஓகேவா இது ரெண்டுத்துக்கும் வெவ்வேறான வேறுபாடு நிறையா இருக்குது பொதுவாக வந்து கிராமப்புற மக்கள் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆக்டிவாக இருக்கிறது என்ன சுறுசுறுப்புத்தனம்னா என்ன அப்படிங்கிறத தான் கிராமப்புற மக்கள்ட்டயும் கற்றுக்கணும் நகர்ப்புற மக்கள்ட்ட அதை கற்றுக்க முடியாது நகர்ப்புற மக்கள்ட்ட வந்து மரியாதை வந்து எதிர்பாக்கலாம் ஆனால் கிராமம் சாரி தவறு நகர்ப்புற மக்கள்ட்ட வந்து மரியாதை எதிர்பார்க்க முடியாது கிராமப்புற மக்கள்ட்ட தான் நகர்புறத்தை எதிர்பார்க்க முடியும் ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படினா இவங்க வந்து கொஞ்சம் மரியாதையாக இருப்பாங்க இங்கே யாரும் நகர்ப்புற மக்கள் கிடையாது கிராமப்புற மக்கள் ஆனால் நகர்ப்புற மக்கள் வந்து இப்போ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து மைண்ட்செட்டை கொடுத்துருப்பாங்க வெவ்வேறான வெவ்வேறான மக்கள் வந்து எந்த விதமான இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்வாங்க நகர்ப்புற மக்கள் வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் கிராமப்புற மக்கள் வந்து அப்படி கிடையாது அவங்க வெவ்வேறான நகரத்தில் வெவ்வேறான செயல்களை செய்வாங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பேசணும் அப்படிங்கிறது கிராமப்புற மக்களுக்கு தெரியாது ஆனால் நகர்ப்புற மக்களுக்கு எல்லாம் தெரியும் இதில் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க செய்கிற செயல்களெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க நாங்கள் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நொண்டி விளையாடுறது பல்லாங்குழி விளையாடுறது அதெல்லாம் செஞ்சுருக்கேன் இப்போதைக்கு விளையாட்டோட கிராமப்புற மக்கள் விளையாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்தில் வந்து ட்ரெயின் வர்றப்போ காசை கொண்டு தண்டவாளத்தில் வைக்கிறது கள்ளிச்செடி பறிக்கிறது கள்ளிப்பழத்த மேலே பூசுறது அதெல்லாம் வந்து நான் டீவியில் பாத்திருக்கேன் படத்து மூலிமா ஆனால் நான் கிராமத்தில் இல்லை நகரத்தில் தான் இருக்கேன் நகரத்தில் தான் வசிக்கிறேன் எனக்கு வந்து கிராமம் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் நான் வந்து அன்னை காலேஜில் படிக்கிறேன் அன்னை காலேஜ் வந்து அது சுற்றி வர்றப்ப அண்டக்குடிங்கிற கிராமம் ஒன்று இருக்குது அணக்குடிங்கிறது அங்கே வந்து என்னென்னா அங்கே வயல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது வயல்லாம் நட்றதுக்கெல்லாம் பிள்ளைங்கள்லாம் போகுதுங்க அந்த நெல் வளந்ததுக்கப்பறம் அறுக்குறதுக்கெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் போகிறாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து நகர்ப்புற மக்களுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோவு கஷ்டப்பட்டு வருது அப்படிங்கிறது வந்து தெரியல அவங்க வந்து ஒரு ஸ்டெடி கான்ஸ்ட்ரேஷன்லே இருக்காங்க படிப்பு படிப்பு அப்படினு தான் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் விளையாட்டுனா அவங்களுக்கு என்னென்னு தெரியல அதனால் வந்து சுறுசுறுப்பாகவும் இருக்க மாட்றாங்க நல்லா வந்து உடல் பருமன் அதிகமாக உள்ள மக்கள் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து இங்கே வந்து நகர்ப்புற இதில் வந்து குண்டாக இருக்காங்க ஆனால் கிராமப்புற மக்களில் ஒல்லியாக இருக்காங்க ஏன்னா அவங்க சுறுசுறுப்பாக நல்லா ஆக்டிவாக இருக்காங்க அதான் இவங்களுக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் அப்புறம் விளையாட்டுல ஒன்றும் அவ்வளவாக வித்தியாசம் கிடையாது இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து கிராமப்புற விளையாட்டுகளும் சொல்லித் தர்றாங்க நகர்ப்புற இருக்கிற பிள்ளைங்களுக்கும் அதில்லாம ஸ்கூல்லேயும் வந்து பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அப்புறமே வந்து எல்லா இடத்துலையும் இப்போ வந்து அந்த கிராமப்புற விளையாட்டுகளை சொல்லித் தர்றாங்க அப்பறம் வந்து பொங்கல் திருவிழா அப்போலாம் முடிஞ்சக்கப்பறலாம் இந்த கிராமப்புற விளையாட்டுகளை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுகிறாங்க அந்த திருவிழாவில் வந்து அவங்கெல்லாம் பங்குபெற வைக்கிறாங்க அதுவும் அவங்களுக்கு வந்து இப்போது வந்து கொஞ்சம் நகர்புற மக்கள் வந்து கிராமப்புற விளையாட்டை வந்து நல்லா வந்து கத்துக்கிறாங்க இதில் இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்குறோம்னா நகர்ப்புற விளையாட்டு கிராமப்புற விளையாட்டு தான் உடலுக்கு நல்லது அது ஒரு உடல் பயிற்சியாக இருக்குது அது வந்து மக்களுக்கு ஒரு வந்து நோய் வராமல் தடுக்குது அப்டிங்கிறது சொல்கிறாங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நகரம் தான் பெஸ்ட்டு அப்படினு கிடையாது கிராமம் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்